நான் தங்கி இருக்கிறது ஒரு சின்ன கிராமம் அதனால் அங்கே நிறையா பறவைகளை பார்க்கலாம் முக்கியமாக சொல்ணும்னாக்கா மரங்கொத்தி காகம் அப்புறோம் கிளி சிட்டுக்குருவி இதுபோன்ற பறவைலாம் அங்கே நிறையா இருக்கும் அங்கே காலையில முழிச்சதும் வந்து ஃபர்ஸ்ட்டாக ஒரு கிண்ணத்தில் அரிசியையும் இன்னோரு கிண்ணத்தில் தண்ணியும் வெச்சுடுவேன் அந்த ம மரங்கொத்தியலாம் வந்து மரத்தை கொத்திகிட்டே இருக்கும் காகம் கிளி அப்புறோம் சிட்டுக்குருவிலாம் தண்ணியை வந்து அரிசியை சாப்டுவிட்டு தண்ணியை குடிச்சிவிடும் அதுக்கப்புறோம் மதியம் சாப்படுறத்துக்கு முன்னாடியும் ஆ சாப்பாடு வெச்சிவிட்டு பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வெச்சிவிடுவேன் அந்த காகம் கிளி எல்லாம் வந்து அதை சாப்பிடுட்டு போயிவிடும் ஈவினிங் வந்து சாப்புறத்துக்கு பிஸ்கட்டு இல்லைனா வேறு எதாவது செஞ்சு வெச்சுருவேன் அது சாப்டுடும்